கூடலூர் கிராமத்தில் வந்து சுகாதாரமும் சமுக ஆதரவும் வந்து மக்களுக்கு நிறையாவே கிடைக்கிது இப்போ வயதானவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் அப்புறம் அவங்களுக்குத் தேவையானது வந்து பேருந்து வசதி எல்லாமே இப்போ வந்து செஞ்சுக் கொடுத்துட்டு வராங்க அந்த முக்கிய சவால்கள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன கொஞ்சம் வயசானவங்களை எங்கே போனாலும் கொஞ்சம் எல்லா விதத்துலையுமே வந்து வயசாயிச்சா இங்கேயே இரு அப்படின்ட்டு ஒரு ஒதுக்கப்படுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வயசானது வந்து ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு மாதிரியா தனிமைப்படுத்தப்படுறாங்க தனிமைப்படுத்தப்படுறதுனா ஒரு பெற்றோர்கள் பெற்றவங்க இருக்கும்போது இந்த குழந்தைங்கள கவனிச்சிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த பெத்தவங்களை வந்து கவனிச்சிக்க மாட்டுறாங்க வயசானால் வந்து அவங்களை தனிமைப்படுத்திறது வீட்டை விட்டு துறத்துறது அவங்களை வந்து சரியாக பராமரிக்காமல் அந்த மாரி சூழ்நிலை வந்து இப்போ ரொம்ப மோசமாகவே போய்கிட்டு இருக்கு பணி ஒய்வு பெறும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் எல்லாமே கொடுத்து அவங்களை நல்லா கெளரவிச்சு அனுப்புகிறாங்க